ஹலோ ஜேனிக்கா ஹோட்டலா இந்தமாதிரி நாங்கள் ஆர்டரு பண்ணணும் ஒரு பிளேட்டு வெஜிடபுள் பிரியாணி ரெண்டு வெஜிடபுள் கட்லட் காய்கறியெலாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா மேடம் ஆ ஓகே மேடம் எப் வெஜிடபுள் பிரியாணி ஒரு பிளேட் மேடம் வெஜிடபுள் கட்லட் ரெண்டு மேடம் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லுறீங்களா மேடம் ஆ ஓகே மேடம் ஆ சரி ஓகே மேடம் உங்கள் கடையில் வேறு என்ன மேம் ஸ்பெஷல் வெரைட்டிஸ் இருக்குது ஆ சரி ஓகே மேடம்

ஆ சரி ஓகே மேடம் பன்னீர் டிக்கா ஒன்று ஆர்டரு பண்ணிடுங்க மேம் ஜூஸஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கா மேடம் ஜூஸஸ்ல என்னென்ன இருக்குது மேடம்

ஆ சரி ஓகே மேடம் ப்ளூ ஸ்கை மொஜிட்டோ இருக்கா மேடம் உங்கள்கிட்ட ப்ளூ ஸ்கை மொஜிட்டோவில ஒன்று மேடம் அப்புறம் வந்து லெமன் ஜூஸ்ல ஒன்று மேடம் வேறு வந்து அன்னாசி பழம் ஜூஸ்லாம் இருக்கா மேடம் ஆ சரி ஆ சரி ஓகே மேடம் அதுதான் அன்னாசிப் பழ ஜூஸ்ல ஒன்று போடு அன்னாசிப் பழ ஜூஸ்ல ஒன்று போடுங்கள் மேடம் ஆ இல்லை மேடம் இது போதும் ஆ இதை மட்டும் பார்சல் பண்ணிவிடுங்க மேடம் நாங்கள் எங்களோடய நாங்கள் இருக்கிற ரூம் வந்து அபிராமி ரெசிடென்சில் ரூம் நம்பர் த்ரீ நாட் ஃபோர்ல இருக்கிறோம் மேடம் ஆ ஒரு அரை மண்நேரத்தில் கொண்டு வர முடியுமா மேடம் ம் சரி ஓகே மேடம் நன்றி மேடம்